ந வந்து காவேரி நதியில் நீந்தறத்துக்கு ரொம்ப ஆசைங்க எல்லா பிரெண்டுங்க கூடல்லாம் காவேரிக்கு போயிட்டமுன்னா காலைலேருந்து மணி நாலு மணி வரைக்கும் நல்லா நீச்சல் செய்வோம் அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நீங்க சொல்ற மாரி இந்த பாரம்பரிய நீச்சல் தொழில்முறை நீச்சல்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அதேமாதிரி நீச்சல் குளத்திலக்கூட எனக்கு நீந்தி பழக்கம் இல்லைங்க எனக்கு வந்து காவேரி நதியிலிருந்து நீந்துறது ரொம்ப பிடிக்குங்க பிரெண்ட்டுங்க கூடல்லாம் போயிட்டமுன்னா அஞ்சுமணி நாலுமணி அஞ்சு மணி வரைக்கும் நல்லா நீந்திவிட்டு ஒருநாள் ஃபுல்லாக நல்லா நீந்திவிட்டுதாங்க வருவோம்